ஹோட்டலை பொறுத்தவரைக்கும் நான் வந்து இட்லி தான் மேக்சிமம் இட்லி தான் சாப்பிடுவேன் ஏன்னா இட்லி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அரிசி உளுந்து இந்த மாதிரி வந்து வெந்தயம் இந்த மாதிரி விஷயங்கள் போட்டு செய்யறதுனால ரொம்ப உடம்புக்கு அதுவும் இல்லாமல் ஆவியில வேகுறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப வ வந்து ஆரோக்கியமான ஒரு சில விஷயம் மற்றபடி ம தோசையை பிளைன்னு அது இதுன்னு சொல்லுறாங்க இதெல்லாம் வந்து என்னென்னாக்கா ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து சரியில்லாத ஆயில்களை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதனால் நான் அதை விரும்புறதே கிடையாது ஒன்லி வந்து இட்லி தோசை தான் இட்லி தான் மெயின்னு அதே தோசைல்னாக்கா ஆயில் இல்லாத தோசை தான் நான் சாப்பிடுவேன் அந்த மாதிரி இதுதான் சாப்பிட்டுட்டுருக்குறேன் எங்கே போனாலும் சரிங்க தாபாக்களில் போனாக்கா வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னாக்கா அங்கே அதே தான் தாபாக்களில் வந்து வெரைட்டி சாதமும் சாப்பிடுவேன் இல்லன்னாக்கா வந்து அங்கையும் வந்து இந்த சோழ ரொட்டின்னு சொல்லுவாங்க அது தான் விரும்பி நான் சாப்பிடுவேன் நான் சோழ ரொட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதுக்கு டால்லு அண்டா புர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாங்கி சாப்பிடுவேன்